இந்தியாவோடய மிகவும் அறியப்பட்ட கலாச்சாரம் பாரியம் பாரம்பரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கிய பண்டிகைகளிலேயும் ஒவ்வொரு மு முக்கிய பண்டிகைகளிலேயும் எடுத்து அவங்க வந்துட்டு கொண்டாடும் விதமாக அவங்களோடய குடும்பத் குடும்பங்களோடு ஒவ்வொரு பண்டிகையும் த பண்டிகைகளிலேயும் தனது குடும்பத்துடனும் செலவிடுவார்கள் அதே போல் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி வர்றப்போ எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு சிலை எடுத்து வைத்து அதற்கு பூஜை பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணி சாப்பாடு செஞ்சு போட்டு பூஜை நடத்தி விளையாட்டுகள் விளையாட்டு போட்டிகள் வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் வைத்து அதற்கு பரிசளிப்பது இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு தன்னுடைய நம்பிக்கை கலாச்சாரமாக கடைப்பிடிச்சுட்டு வார்றாங்க பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா பானை உடைக்கின்றது எல்லோரும் எங்கே இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவர் அவர்வர் அவர் சொந்த ஊருக்கு வந்து அவர்களது பாரம்பரிய வீட்டில் சா புடவை ஸாரீ அணிந்து ப பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து அது பொங்கல் வைத்து கடவுளை ஒவ்வொரு நாளென்றும் சூரிய பகவானை வணங்குவதும் உழவர் திருநாளை கொண்டாடுவதும் பொங்கல் வைத்து கரும்பு வைத்து வெல்லம் போட்டு பொங்கல் வைத்து இந்த இதே இதே போல் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து தனது பாரம்பரிய கலாச்சாரங்களை கடைப்பிடித்து வருகிறார்கள் மற்ற நாடுகள் மற்ற நாடுகளை ஒப்பிடும் ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் இந்தியாவில் மிகச்சிறந்த கலாச்சாரங்கள் இருக்கின்றனர் ஏன்னால் வந்துட்டு ஒவ்வொருவரும் நம்புகின்றோம் வித்தியாசமாக இருக்கிறது அதே போல் இந்தியாவில் அறியப்பட்ட பாரம்பரிய பாரம்பரிய கோவில்கள் கலை சிற்பங்கள் கல்வெட்டுக்கள் இது மாதிரி நிறைய கலாச்சார ரீதியாக நம்ம மதங்கள் மதங்கள் அவ அவர் அவர்கள் மதங்களும் முக்கியமாக இந்துக்கள் கடைப்பிடித்து வருகின்றன இதன் இதன் மூலம் கடைப்பிடிப்பதன் மூலம் அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த நம் அந்த அந்த நம்பிக்கை அவர்களுக்கு மிகவும் புத்துணர்ச்சியாகவும் கலாச்சாரம் கலாச்சாரம் பாரம்பரிய முறைகளில் அவைகள் ஒவ்வொரு பண்டிகைகளும் முக்கிய பண்டிகைளும் பண்டிகைகளுக்கும் எல்லாம் மதங்களும் கடைப்பிடித்து வருகின்றன